நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீக்கோ டர்மரிக் க்ரீம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது என்னோடது ஆயில் ஸ்கின்னென்னு சொல்லி வாங்கினேன் அது போட்டு நல்லாத்தான் இருந்தது ஆனால் இப்போது வந்து சைட் எஃபெக்ட் நிறையா வருது பிம்பிள்ஸ் நிறையா வருது அதுப்போக ஃபேஸ் வந்து சொர சொர சொர சொரன்னு ஆகிருச்சு ரொம்ப ஒரு பத்து நாளைக்கு அப்பறம் அதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஆயிலெல்லாம் போயிடுச்சு ஆனால் பிம்பிள்ஸ் நிறையா வருது மூஞ்சி வந்து அது போடலைனா டல்லாகிடுது